என்னை கேட்டால் நான் வந்துட்டு பனைமரங்களை அதிகமாக நடலாம்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா பனைமரங்கள் வந்துட்டு நல்லா மழைநீரை சேகரிச்சு வச்சுக்கும் நீர்வளத்தை சேகரிச்சு வச்சுக்கும் மண் அரிப்பு ஏற்படாமல் அது தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா அது நிறையா நுங்கு அந்தமாதிரி நல்ல உடலுக்கு தேவையானதை அது கொடுக்கும் அதிலேருந்து கெ பனைமரங்கள்லிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பனங்கிழங்கு அதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல மூலிகை மரங்களை நடலாம் வேப்ப மரம் அரச மரம் ஆல மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா நடலாம் இதெல்லாம் எப்போ நடலாம்னு பார்த்திங்கன்னா நல்ல மழைக்காலங்கள் வரும் போது நடலாம் மழைக்காலங்களில் நட்டால் செடிகள் வந்து காய்ந்து போகாது நல்லா செழுமையாக நல்லா பசுமையாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி டைமில்தான் நடணும் அதுக்கடுத்தது மரங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயினார மரம் அதாவது தமிழில் இரு சொல் பெயர் பாத்திங்கன்னா வாத நாராயண மரம் அந்த மாதிரி மரங்களெலாம் நிறையா நடலாம் புங்க மரம் நடலாம் நாட்டு மரங்களில் புங்க மரங்கள் நடலாம் இந்த மாதிரி நிறையா மரங்கள் இருக்குது அந்த மாதிரி மரங்களை நட்டால் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்